ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாங்க ஆமாங்க சார் ஆ தேர்டு ரேக்கில் இருக்குங்க சார் ஆ ஆமாங்க சார் பொன்னியின் செல்வம் தவிர்த்து சிலப்பதிகாரம் கொஞ்சம் பாருங்கள் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் படிக்கிறத்துக்கு அதுக்கப்புறம் தேர்டு ரோ ஃபோர்த் ரோலாம் போனால் கொஞ்சம் இருக்குங்க சார் அது என்ன புக் ம் ஆ பொன்னியின் செல்வன்னு ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இருக்குங்க சார் சார் உங்க படிப்பு என்னங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சார் ஆ சார் உங்களுக்கு பயன்முறை அது உங்களுக்கு பயன்படுகிற புக்ஸ் எதுங்க சார் ஆ சார் சார் உங்கள் நீங்கள் டுவல்த்து முடிச்சிருக்கிங்கன்றிங்க அதுக்கு தகுந்த மாதிரி எதுன்னா தேவைப்படுலிங்ளா ஆ ஆ சரிங்க சார் ஆ சார் குரூப் எக்ஸாம் மாதிரில்லாம் எதுவும் எழுதுலிங்களா சார் குரூப் எக்ஸாம் மாதிரி புக் இருக்குங்க சார் அதை வேணா படிக்குறிங்களா அது வந்து சிக்ஸ்த்து ரேக்கில் இருக்குங்க சார் சிக்ஸ்த்து சார் ம் ஓகே சார் நீங்கள் பார்த்துக்கோங்க எடுத்து எடுத்துக்கோங்க சார் இல்லைன்னா எடுத்துக்கூட கொடுத்துறேங்க சார் ஓகே தேங்க் யூ ம்